நாள் முழுவதும் தண்ணி வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இப்போ நம்ம காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனே முதலில் வந்து முகம் கழுவுகிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் குளிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறோம் அப்புறம் துணி துவைக்கிறோம் இந்தமாதிரி தேவை வீட்டு அத்தியாவசிய தேவைக்கான தண்ணி ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் அனிமல்ஸ் விலங்கினங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணி இருந்தால்தான் அதுங்களும் நல்லா குடித்துட்டு தானி இது பண்ணிட்டு அதுங்க நல்லா கொஞ்சம் ந வளரும் நம்ம தேவைக்கு தினமும் தண்ணி தேவைப்படுகிறது அத்தியாவசியமான பொருள் தண்ணியாக இருக்கிறது